நான் ஓட அப்பா பேசறேன் ஓட அப்பா பையன் லெவன்த்து படிக்கிறான் லெவன்த்து லெவன்த்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆமாம் என்ன ஒரு லிங்கிட்சன் ஆ லிங்கிட்சன்னு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகணும் மேடம் ஒரு ரெண்டு நாள் லீவு வேணும் அதுதான் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு பண்ணேன் எக்ஸாம் பக்கத்தில் வரதுனால் பையன் லீவ் கேட்கறதுக்கு சங்கடப்படுறான் உங்கள்கிட்ட ஆ ஆமாம் மேடம் இல்லை மேடம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக் கொடுங்க மேடம் ஏன்னால் இந்த எல்லா இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் சேர்ந்து போயாகணும் குடும்பத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னால் நீங்கள் கேட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுவோம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக தான் வெயிட்டிங் பண்ணுறோம்

ஆ ஆ

ஆ சரிங்க மேடம் நீங்கள் ஹெச்எம்கிட்ட கேளுங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்படுவான் பையன்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் லெட்டரு எழுதி கொடுக்கணும்னா நான் லீவ் லெட்டரு எழுதி உங்களுக்கு உங்கள்கிட்டயே கொடுக்கணுன்னாலும் கொடுத்துட்றேன் நீங்கள் ஹெச்எம் சார்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு எனக்கு பர்மிஷன் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க நீங்கள் ஓகே சொன்னால் நான் டிக்கெட் ரெடி பண்ணிவிடுவேன் மேடம் ஆ சரிங்க மேடம் சரி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் ஆ ஆ படிக்கிறத பற்றி படிக்கிறத பற்றி பார்க்காதீங்க அதெல்லாம் பையன் நல்லபடியாக படிப்பான் நீங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ண வேண்டாம் எனக்கு டிக்கெட் மட்டும் போடணும் எனக்கு இது லீவு பண்ணிக் கொடுங்க ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ